கவுன்சிலர் ஐயா வீட்டில் இருக்கிங்களா ஆ இந்த அரியலூர் நியூ மார்க்கெட் ஸ்ட்ரீட்லேருந்து வரேன் ஒரு ரெண்டு மூணு நாளாகவே உங்களை பார்க்கணுன்னு சொல்லி வந்துகிட்ருந்தேன் பார்க்க விட மாட்டேன்ட்டாங்க ஆ நானும் மனு கொடுக்கலானு சொல்லி எழுதியெலாம் கொடுத்தேன் நோ அதை ஒன்றும் வாங்க மாட்டேன்ட்டாங்க நேரிலையும் பார்க்க விட மாட்டேன்ட்டாங்க அதுதான் இப்போ உங்களை பார்த்துட்டு போகலானு வந்தேன் எங்கள் தெருவில் கொஞ்சம் ரெண்ட் ரெண்டு மூணு நாளாகவே லைட்டு எரியலை ஆ வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க நைட்டு வெளியேவும் போக முடியல இந்த மாரி சின்ன பசங்களும் வெளியே வரதுக்கு பயப்பட்றாங்க அவங்களாலையும் எதுவும் பண்ண முடியல இங்கே ஒரு இப்போ ஒரு இப்போ நேற்று கூட ஒரு பெரியவருக்கு நைட்டு வெளியே போய் லைட்டு இல்லாமல் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இல்லல்லை அமௌண்டெலாம் வேணாம் நீங்கள் லைட்டை மட்டும் சரி பண்ணிங்கனாலே நாங்கள் கொஞ்சம் இது பண்ணி போய்க்கிறோம் இல்லை அது பண்ணாமல் தான் நானும் டெய்லியும் வந்துகிட்ருக்கேன் பார்க்க விடலை மனுவும் கொடுக்க விட மாட்டேன்ட்டாங்க நிறையா மனு இதை எழுதி வேறு கொடுத்துருந்தேன் நான் உங்கள்கிட்ட ம் முப்பத்தி நாலு நான் கருணாஸ் ஆ கொஞ்சம் சீக்கிரம் கொஞ்சம் சீக்கிரம் பார்க்க சொல்லுங்கள் நாங்களும் சொல்லிகிட்டேதான இருக்கோம் ஏனால் சின்ன பசங்களாம் இருக்காங்க வயசானவுங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களால வெளியேவும் போக முடியல நைட் டையத்தில் லைட்டை போட்டிங்கன்னால் அவங்க கொஞ்சமாவது வெளியே நடந்கிதுட்டு ஆ கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க உங்களை நம்பிதான் இருக்கோம் நாங்கள் நீங்கள்தான் பார்க்கணும் ஆ சரி வரேங்கய்யா